நான் வந்து லோக்கல் ஆப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு அப்ளிக்கேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அது பார்த்திங்கனா லோக்கலில் நடக்க கூடிய எல்லா செய்தியும் வந்து உடனுக்குடன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க லோக்கல் ஏரியாவில என்னென்ன நியூஸ் இருக்கோ அது வந்து அவங்க அப்போதைக்கு அப்போவே அப்டேட் பண்ணுறாங்க அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம டக்குன்னு அந்த விஷியத்தை வந்து ஈசியாக தெரிஞ்சுக்கலாம் தென் அந்த ஆப்பில பார்த்திங்கனா ஜாப்ஸ் வந்து அவைலபுள் இருக்கு லோக்கலில் எந்தெந்த ஏரியாவில எந்தெந்த ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் அதில் வரும் ஸோ அந்த ஆப் வந்து ரொம்பவுமே யூஸ் ஃபுல்லாக இருக்கு